ஆமாங்க நீங்கள் யாருங்க ஆ சொல்லுங்கள் ஆ எடுத்துக்கோங்க எப்போது நீங்கள் சொல்லுங்கள் ஆர்ட்ரு பண்ணுங்க அது எல்லாம் ஆ எந்த மண்டபங்க

ஆ ஓகே நீங்கள் என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சொல்லி ஆர்ட்ரு பண்ணிட்டிங்கனால் உங்களுக்கு நேரடியாகவே நாங்கள் மண்டபத்தில் கொண்டாந்து நாங்கள் ஒப்படைச்சுடுவோம் நாங்கள் பில் நீங் நாங்கள் பில் போட்டு எல்லா காய்கறியும் கொடுத்து அனுப்பிடுவோங்க ஃப்ரெஷ்ஷா க இருக்கும் நம்ம கடையில் நீங்கள் கொடுத்து அனுப்பிடுங்க ஓகே சார் நம்ம கடையில் எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே

ம் ஓகேங்க ம் ஓகே ஆ ஓகே ம் ஓகே ஆ ஓகே வேறு ஓகேம்மா நாங்கள் எல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் நாங்கள் மண்டபத்துக்கு நேரடியாகவே கொண்டாந்து கொடுத்துருவோம் நீங்கள் கஷ்டம்

அதையும் கொண்டாந்து கொடுத்துருவோம் ஆ ஓகே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தனுப்பிருங்க இல்லை நாங்கள் நே நீங்கள் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அனுப்பின பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு கொடுத்தனுப்பலாம் நாங்கள் டெலிவரி பண்ணின பிற்பாடு நாங்கள் அக்கௌண்ட்க்கு சொல்கிறோம் நீங்கள் அனுப்பி விட்டுருங்க ஓகேங்க ஆ சரி ஓகேங்க அது என்ன எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உடனே அனுப்பி விட்டுருவோம் மொதல் நாளே அனுப்பி விட்டிருவோம் ஓகேவாங்க ஆ தேங்க்யூ